இந்திய திரைப்படங்கள் இந்திய திரைப்படங்கள் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திரைப்படங்கள் இந்த திரைப்படங்களில் வசனங்கள் மற்றும் மிகவும் பிடிக்கும் மற்றும் அந்த குடும்ப காட்சிகள் அனைத்தும் அப்படியே மனதை கொள்ளை அடிக்கும் போலவே இருக்கும் பாடல் இந்திய பாடல்கள் மற்றும் தமிழ் பாடல் இவை அந்த பாடல்கள் கேட்கும்பொழுது நமக்காகவே இந்த பாடல் எழுதி இருப்பார்களோ என்று நினைப்போம் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு இயக்கத்துடன் ஒரு பாட்டுக்கள் இருக்கும் மற்றும் நம்மளை நம்ம நடனம் ஆக்க வைக்கும் பாடல்கள் மிகவும் இருக்கிறது மிகை என்றால் பல பல பல பாடல்கள் நம்மளை நடனம் ஆக்க வைக்கும் அந்த பாடல்கள் நம்ம கேக்கும் பொழுதே நம்ம கால்கள் அவையாகவே ஆடத்தொடங்கும் எனக்கு மிகவும் பிடித்த எனக்கு எந்த வகையான திரைப்படங்கள் பிடிக்கும் என்றால் எனக்கு காதல் இருக்கும் வகையான திரைப்படங்கள்தான் மிகவும் பிடிக்கும் அந்த திரைப்படங்களில் அவர்கள் அந்த ஒரு அவர்கள் செய்யும் காதலை எப்படி பார்க்கும் பொழுது அவ்வளோ பிடிக்கும் ஏனென்றால் நம் வாழ்க்கையில் காதல் கீதல் என்றும் எதுவும் இல்லை அதை பார்க்கும்பொழுது எமக்கும் ஆசையாகவும் இருக்கும் மற்றும் அப்படியே ஃபீல் ஆகும் நம் மனதிற்கும் ஃபீல் ஆகும் என்னடா இப்படி இருக்கிறதே நமக்கும் இருக்காதா என்ற ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு பிடித்த நடிகர் என்று யாரும் இல்லை ஏனென்றால் என்னை எனக்கு நடிகர்களை விட அந்த படத்தின் கதைதான் மிகவும் பிடிக்கும் நடிகர்கள் எனக்கு பிடித்தது அந்த மாதிரி யாரும் இல்லை எனக்கு மிகவும் ப பிடித்த பாடல்கள் என்றால் யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்கள் மட்டுமே அவர்களின் பாடல்கள் அனைத்தும் அப்படியே என் மனதிற்குள் ஒரு அச்சாணியை போல் இருக்கும் அந்த பாடல்களை கேட்கும் பொழுது சோகமான பாடல்களை கேட்கும்பொழுது சோகமான பாடல்களை கேட்கும் பொழுது அப்படியே அழுகைகள் வரும் மற்றும் அம்மா பற்றி பாடும் பொழுதும் அப்படியே நமக்கும் அம்மா இருக்கிறார்கள் என்று அப்படியே தோணும் அப்பா பற்றி பாடும்போது என்று அழுது விடுவேன் அப்படி ஒரு பாடல்கள் யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்கள் யுவன் சங்கர் ராஜா என்றாலே அப்படி ஒரு வெறி அவர்கள் அவர் பாடும் பாட்டுகள் அனைத்தும் அப்படி இருக்கும் இவர்கள் அப்பொழுது அப்பொழுது நினைப்பேன் எப்படி இவர் மட்டும் இப்படி பாடுகிறார்கள் என்று ஆனால் அவர் பாடும் பாட்டுக்கள் அனைத்தும் ம்மா அப்படியே போதை தனமான ஒரு மனம் வரும் அப்படியே அவரை நினைத்து பார்க்கும் போது அப்படி இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவரை நேரில் பார்த்து விடுவோமா பார்த்திருவோமா என்று நினைப்பேன் அப்படி ஓரு வெறி யுவன் சங்கர் ராஜா மீது திரைப்படம் நான் எப்பொழுதுமே திரைப்படம் திரைப்படம் என்றுதான் பார்த்து கொண்டு இருப்பேன்